என்னோட சொந்த ஊர் தும்பளம்பூர் அந்த தும்பளத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான கிராமம் அந்த அழகான கிராமத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு நான் டெய்லியுமெலாம் போக மாட்டேன் ஆனால் எனக்கு அந்த ப்ளேஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் அதுவும் தமிழ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் போனேன் அதுக்கப்புறம் மிச்சம் அஞ்சு எக்ஸாமுக்குமே போகல ஆனால் எனக்கு விநாயகர் ரொம்ப ஆனால் நான் இதை எப்பவுமே வெளியில் சொல்லவே மாட்டேன் ஏன்னால் ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்ற ஒரு இதில் சொல்ல மாட்டேன் அப்புறம் எங்கள் முசிறியில் எங்கள் முசிறியில் எ எங்கள் அமலா ஸ்கூலிருக்கு எங்கள் அமலா ஸ்கூலில் நான் ஃபிஃப்த் டூ ட்வெல்த் ஏ அதில் வந்து எங்கள் ஜோதி மிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஜோதி மிஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க எங்கள் ரீனா மிஸ்ஸும் சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க எங்கள் தமிழ் மிஸ் வந்துட்டு எங்கள் தமிழ் சிஸ்டர் இங்கிலீஷூக்கு மிஸ் மேக்ஸுக்கு தீபா மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபிசிக்ஸ்க்கு ரீனா மிஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஜோதி மிஸ் பா பாட்னிக்கு சிஸ்டர் காலேஜிக்கு அப்புறம் முசிறியில் வந்துட்டு முப்பது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட்டிருக்கு இப்போ வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்டை இடிச்சுட்டு புது பஸ் ஸ்டாண்ட் திருப்பி கட்டுறாங்க அப்புறமேட்டுக்கு இன்னும் ஒரு ஐம்பது கிலோ மீட்டர் போனால் திருச்சி போகலாம் திருச்சியில் வந்துட்டு நிறைய ப்ளேஸ் இருக்குது அதில் நிறைய ப்ளேஸ்யெலாம் நம்மளுக்கு எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போகலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்